இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் போகி மாட்டுப் பொங்கல் அதுமட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் ஆடி பூஜை ஆடி பூரம் இதெல்லாமே நாங்கள் வந்து செலிபிரேட் பண்ணுவோம் ஸ்பெஷிஃபிக்காக எங்கள் கோபில பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக நாங்கள் செலிபிரேட் பண்ணுற இதுன்னு பார்த்தோன்னா பாரியூர் நோம்பி தான் பிக்காஸ் அங்கே வந்து ஜனவரி மாதம் வந்து பாரியூர்க்கு கம்பம்போட ஆரம்மிச்சாங்கன்னால் ஈவென் ஒரு ஒரு மாதம் பக்கமாகவே நாங்கள் வந்து அதை செலிபிரேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கம்பம் போடுறதில் இருந்து பூச்சாட்டுறதிலருந்து கம்பம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்காக பூஜை சாமிக்கு பூஜை பண்ணுறது சந்தன அலங்காரம் அதுக்கப்புறம் மறுபூஜை பண்ணுறது கம்பம் எடுக்கிறது இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கோபி மா ஈரோடு மாவட்டமே மொத்த மாவட்டமே சேர்ந்து நாங்கள் வந்து செலிபிரேட் பண்ணுற ஒரு பெரிய பூஜைனால் அது வந்து பாரியூர் நோம்பியாக தான் இருக்கும் ஈவென் அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷிபிக்காக நாங்கள் என்ஜாய் பண்ணுறது வந்து அது வந்து அறுபது வருட காலமாக அந்த கோயில் வந்து அந்த வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க காலங்காலமாக அது வந்துகிட்ருக்குற ஒரு விஷியம் அதுமட்டும் இல்லாமல் எதுக்காக கொண்டாடுறாங்கள் அப்படின்னா அந்த சாமி வந்து தனிச்சையாக என் எழுந்து இருக்கிற எழுந்துருக்கிற கோவில் அப்படிங்கிறக்காகவே அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷிபிக்காக நாங்கள் செலிபிரேட் பண்ணுறோம் அதுமட்டு இல்லாமல் அந்த நா அந்த நோம்பிக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஸ்பெஷிபிக்காக இருக்கிறது வந்து அப்பளம் பெரிய அப்பளன்னு சொல்லுவாங்கள் அதுவந்து ரொம்ப நல்லாருக்கும் மோஸ்ட்லி அங்கே அதுதான் ஃபேமஸ் அதுவும் இல்லாமல் நிறைய தூரியெல்லாம் இருக்கும் தூரியெல்லாம் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம் நாங்கள்